நான் ரேணுகாதேவி பேசுகிறேன் மேடம் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்கில் இருந்து கால் பண்ணியிருக்கேன் மேடம் டாபிக் வந்து பே பேரண்ட் மேடம் ஓகே மேடம் ஓகே மேடம் என் பாப்பாக்கு வந்து சிக்ஸ் இயர்ஸ் ஆகுது மேடம் எதுவுமே சாப்பிடவே மாட்டேறாங்க சுத்தமாக நானும் ஹெல்தியாக கொடுக்கணுன்ட்டு எவ்வளோ ட்ரை பண்ணுறேன் அவங்களுக்கு வயித்தில் பூச்சி இருக்கா என்னன்னு தெரியல எது கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேறாங்க லீனாகவே இருக்காங்க ரொம்ப ஆமாம் மேடம் ஆமாம் எதைக் கொடுத்தா அதாவது அந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம் அதும் மாதிரி வேணால் லைக் பண்ணுறாங்க ஹோம்மேடு அந்த பாக்கெட் ஐட்டம் தான் லைக் பண்ணுறாங்க மேடம் நம்ப ஹோம்மேடாக நானும் எவ்வளோ ட்ரை பண்ணிப் பார்த்தேன் ம் ஓகே மேடம் அதை வேணால் ட்ரை பண்ணுறேன் மேடம் அவங்க சுத்தமாக வெயிட்டு கெயினே இல்லை வெயிட்டு இறங்கிட்டேதான் இருக்குது சிக்ஸ் இயர்ஸ்க்கான வெயிட்டே கிடையாது ரொம்ப லீனாகவே இருக்காங்க மேம் உங்கள்கிட்ட சிரப்பு மாதிரி எதனா இருக்கா மேடம் வேறு வேறு வேறு எதுவும் இல்லை மேடம் இது இது மட்டும் மற்றபடி ஆக்டிவாகதான் இருக்கிறாங்க ஆக்டிவில் எந்தப் பிரச்சினையும் இல்லை ஆக்டிவாக இருக்கிறாங்க ஆனால் இந்த சாப்பாடு மட்டும் சாப்பிட மாட்டேக்கிறாங்க அது ஒன்று தான் ரொம்ப பெரிய பிரச்சினையா இருக்குது மேடம் சரிங்க மேடம் ஓகே ஓகே மேடம் ஓகே ஓகே மேடம் ஓகே மேடம் இல்லை மேடம் எனக்கு இது வெயிட் எனக்கு ஓகே மேடம் எனக்கு வெயிட் கெயினுக்கு மட்டும் கொஞ்சம் சொன்னீங்கன்னால் நல்லாயிருக்கும் ஏன்னால் நான் நான் ஓரளவுக்கு அதெல்லாமே கேரட்டெலாம் கொடுக்குறேன் அப்போவுமே அவங்களுக்கு வெயிட்டு கெயின் ஆக மாட்டேது அப்படியேதான் இருக்குது

சரிங்க மேடம் நீங்கள் ஆனால் கேரட் வேணால் எடுத்து கொடுத்துப் பார்க்குறேன் இப்போதைக்கி கெயின் ஆகுதான்னு பார்க்றேன் மேடம் சரிங்க மேடம் ஓகே மேடம்